ஹலோ ஆ யாருங்க ஆமாங்க எஸ்விடி ட்ராவல் ஏஜென்ட்டுங்க நீங்கள் யாருங்க ஆமாங்க சரிங்க அப்படிங்களா அப்படிங்களா சரி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்களா பதினஞ்சு பேருங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராவலர்ஸ்தான் கொடுக்கணுங்க பதினஞ்சு பேருங்கும்போது ஒரு ட்ராவல்ஸ் எடுத்துக்கிறீங்களா ஆ மினி ட்ராவல்ஸ்ஸுங்க ஆ சரிங்க அப்போது அது வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வேணுங்க உங்களுக்கு மூணு நாளுங்களா கன்னியாகுமரி போயிட்டு மூணு நாள் ரிட்டன் மூணு நாளிலே ரிட்டனும் வந்துடுவீங்க சரிங்க ஆமாங்க ம் சரிங்க உங்களுக்கு தங்கறதுக்கு அங்கே இட வசதி ரெடி பண்ணி கொடுக்கறதுங்களா அதை நாங்களே பார்த்துக்குலாங்களா இல்லை நீங்கள் தனியாக பார்த்தர்றீங்களா அப்படிங்களா ஆ சரிங்க எங்களுக்கு வந்து ரூமுன்னு பார்த்தம்ன்னா ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் தங்கலாங்க அதிகமாக வந்து ஒரு பெட்டு கொடுப்பாங்கங்க அப்போ மூணு பேர் கணக்கு வருதுங்களா அப்போ உங்களுக்கு அஞ்சு ரூம் போடணுங்க ஒரு நாளைக்கு அந்த ரூம் வந்து ரெண்டாயர ருபா மேனிக்கி வருங்க அப்போ மூணு நாளுங்கும்போது ரெண்டாயிர ரூவாயும் கூட குறச்சிக்கலாங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மட்டும் நான் பேசி முடிச்சித் தரேனுங்க சரிங்க அப்படியே இப்போ அதுதாங்க அஞ்சு நாள் வந்து அஞ்சு ரூமுங்க ரெண்டு நாளைக்கு தங்கினா போதுமில்லைங்க மூணாவது நாள் கிளம்பிருவீங்கலங்க அப்படிங்களா ஃபஸ்ட்டு நாள் நைட்டு போய் தங்குகிறீங்க அடுத்த நாள் நைட் வரைக்கும் ஒரு நாள் அடுத்த நாள் நைட்டு ரெண்டு நாளுங்க அப்போது உங்களுக்கு மூணு நாள் கணக்கு வந்துடுங்க ஆ ஆமாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் மேனிக்கா மூணு நாளைக்கு வந்துடுங்க அஞ்சு ரூமுகும்போது ஏழாயிரத்தி ஐநூறுபா வந்துடுங்க மூணு நாளைக்கும்போது அதில் இருபதாயிரோம் வந்துடுங்க அப்புறோம் அதுல்லாமல் வந்து வண்டிக்கு வந்துங்க ஏசி வேணுங்களா ஏசி இல்லாமல் வேணுங்களா ஏசி வேண்டாங்க ஆமாமாங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் சளி புடிச்சுக்குங்க ஏசி இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறச்சிதான் கொடுப்போங்க அது இன்னம்கூட கொஞ்சம் கேட்டுவிட்டு சொல்லட்டுங்களா ஆ சரிங்க சரிங்க ஆ சரி சரிங்க நாங்கள் வந்து கஸ்டமரை வந்து வெளியில் விடமாட்டோங்க நல்லா பார்த்து கொஞ்சம் கொறச்சு உங்களுக்கு நான் கூப்பிட்றங்க ஒரு பத்து நிமிஷத்தில் கூப்புடட்டுங்களா ஆ சரிங்க சரிங்க